ஆ ஈவென்ட் பிளானர் தானே சார் நீங்கள் ஆ நான் என் என் ஃப்ரெண்டு வந்து உங்கள் நம்பர் கொடுத்தான் சார் லாஸ்ட் வீக்கு கூட நீங்கள் அங்கே ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேட் பண்ணிருந்திங்கலாம் என் வீட்டில் என் பையனுக்கு பிறந்த நாளுக்கு டெக்கரேஷன் பண்ணணும் சார் ஆ வீட்டுலேயே பண்லாம்னு இருக்கேன் சார் அதனால எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க சார் ஆ ஓகே சார்

ஓகே சார் ஓகே சார் ஆமாம் சார் இதே நம்பருக்கு நீங்கள் அமிச்சு விடுங்க எனக்கு பிடிச்ச மாடலை நான் செலக்ட் பண்ணுறேன் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் அதுக்காக தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன் வீடு ஃபுல்லாக பண்ணிவிடுங்க வாசலில் கொஞ்சம் வாசல் பக்கம் பண்ணணும் ஓகே சார் ஓகே சார் ஆ என்னைக்கி சார் வர்றீங்க ஆ ஓகே சார் காலையிலேயே ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்துவிடுங்க ஆ சரிங்க சார் சரிங்க சார் தேங்க்யூ சார்